நான் போக விரும்பக்கூடிய பிடித்தமான இடங்கள் இப்போ மேட்டூர் போகலாம் டேம் இருக்கிறது அங்கே போனால் நல்லா நீர்வீழ்ச்சிகள் பார்க்கலாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயி ஜாலியாக அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்தலாம் ரெண்டாவது ஏற்காடு போனால் இந்த சீசனில் நல்லா இருக்கும் காலையில் பனி நேரம் சூரிய உதயமாகிறதெல்லாம் பார்க்கலாம் கொள்ளலாம் ஏற்காடில் இந்த மிருகங்கள் அந்த சரணாலயங்கள்லாம் இருக்குது அதுங்களையும் பார்க்கலாம் கொள்ளலாம் அப்புறம் பிள்ளைகளுக்கு அது ஒரு நம்ம கூட்டிகிட்டு போயி காட்டும் பொழுது அவங்களும் நிறையா சந்தோஷம் இருக்கும் ரெண்டாவது அவங்களுக்கும் அது ஒரு ஒரு அவு அவங்களுடைய காலத்தில் வந்து அது ஒரு நல்ல அவங்களுக்கு பயன்தரக்கூடியதாக இருக்குது அதனால இப்படியான சுற்றுலாத்தளங்களுக்கு அதாவது இந்த பிடித்தமான இடமாக எனக்கு காணப்படுது அதனால நாங்கள் சேலம் மாவட்டத்தில் இருக்கறதுனால இந்த மேட்டூர் ஏற்காடு எல்லாமும் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போயி நாங்கள் சந்தோஷமாக பார்த்து வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும்